நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கையிலே படிக்கின்ற காலத்தில் வந்து நான் நல்லா படிக்கவே இல்லை சொல்லப் போனால் நான் வந்து மார்க் வந்து ஒழுங்காவே எடுக்க மாட்டேன் என்னைய வந்து எல்லோருமே வீட்டில் வந்து பெற்றோர்கள் வந்து என்னைய திட்டிக்கிட்டே இருப்பாங்க உறவினர்களும் என்னைய வந்து அதை சுட்டிக் காட்டுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் படிக்கலேயே அப்படின்னு எனக்கொரு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் வந்து சரி படிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னாலும் ரொம்ப மறதி அதிகமாக இருந்துச்சு எனக்கு அது வந்து அந்த வ நம்ம இந் மார்க் வந்து பத்தாவதில் நம்ம எடுக்க எப்படி எடுக்கப் போகிறோம் அப்படின்னு நினைக்கையில ரொம்ப பெரிய சவாலாக இருந்துச்சு எனக்கு நம்ம வந்து எல்லோரும் நம்மளை கேலி பண்ணுறாங்க நம்ம வந்து படிச்சுடணும் எப்படியாச்சும் அப்படின்னு நான் நினைச்சேன் என்னைய வந்து எல்லோருமே வந்து ஒரு தனிமைப்படுத்திடுவாக என்னைய நான் வந்து ஸ்கூல் படிக்கையிலே வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து நல்லா படிக்கல அப்படிங்கிறக்காக எங்ககிட்ட பேசமாட்டாங்க தள்ளிப் போயிருவாங்க என்னுடைய நண்பர்கள் கூட என்னோடய பேசுகிறது இல்லை தள்ளித் தள்ளி போயிருவாங்க கேட்டால் நான் படிக்க மாட்டேங்கிறேனேங்கிறதுக்காக என்னைய வந்து தள்ளி ஒதுக்கி வச்சுடுவாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்போ தான் நினைச்சேன் நான் நம்மளும் படிக்கணும் நம்மளும் படித்து நல்ல மார்க் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சவால் வந்து என் மனசுக்குள்ளே வந்து வந்துடுச்சு நம்ம வந்து நையன்த்து ஒன்பதாவது வரைக்கும் நான் வந்து படிக்கல படிக்கவே இல்லை அந்த மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சவால் எனக்கு இல்லை பத்தாவது நான் போனேன் போகையிலே எனக்கு வந்து நம்ம படிச்சுடணும் அப்படியே என்னையை வந்து ஏளனமாக பார்த்தவங்க சிரிச்சவங்க அவங்க முன்னாயெடிலாம் நம்ம வந்து நல்லா படிச்சுடணும் அப்படிங்கிற ஒரு இது என் மனசுக்குள்ளே வந்துடுச்சு அதனால் நல்லா படித்தேன் படித்து நல்ல மார்க் எடுத்தேன் எல்லோருமே என்னைய பார்த்து ஒரு நிமிஷம் பயந்தாங்க என்ன இப்படி திடிர்னு இந்தப் பிள்ள படிக்குது ஒரு வேலை வந்து பிட்டு அடிச்சுருக்குமோ பார்த்து எழுதியிருக்குமோ அப்படிலாம் நினைச்சாங்க என்னைய ஆனால் நான் வந்து சவாலாக நினைச்சேன் நான் வந்து என்னுடைய ஆசிரியர்களெலாம் என்னைய பார்த்து என்னைய பெருமைப்பட்டாங்க உனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கே அதை நீ வெளியில் கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க அதனால் நல்லா நான் படித்தேன் டென்த்தில் நல்ல மார்க் எடுத்தேன் நான் நானூற்றி நாற்பது எடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அந்தளவுக்கு நான் சவாலாக எனக்கு அது பெரிய சவால் நானூற்றி நாற்பதுங்கிறது என்னுடைய பெரிய சவாலாக இருந்துச்சு நான் எடுத்தேன் எடுத்து படித்து அது நல்லபடியாக முடித்தேன் நான்